இப்போ சமூகத்தில் பரம் பாரம்பரிய முறையில் யாருமே விவசாயம் பண்ண முடியாது பண்ணினாலும் அது ஒன்றும் கட் மேலே ஆகாது அது பா நாம் போடுறதுக்கு அது கொடுக்குற வருமானம் ஒன்றும் கட்டுப்படி ஆகாது அதனால் எல்லாம் இப்போ டிராக்ரு வைச்சு ஓட்டுறாங்க முன்னெலாம் எருது கலப்பை இதில் ஒழவு ஓட்டிகிட்ருந்தாங்க இப்போ வந்து டிராக்ரு வச்சு ஓட்டுறாங்க அப்புறம் விதைக்கிறது டிராக்ட்ருலேயே விதைக்கிறாங்க அறுவடை செய்கிறதும் டிராக்ருலேயே தான் செய்கிறாங்க அதனால் செலவு ஜாஸ்தி தான் ஆகும் இருந்தாலுமே முன்னத்தை இது இப்போ செய்ய முடியாது வருமானம் ஜாஸ்தியாக எடுக்கிறாங்க அப்புறம் வேறு அப்போ களை வெட்டுறது அப்படி தான் முன்னெல்லாம் ஆளுகளை கூப்பிட்டு இப்போ களை வெட்டிகிட்ருந்தாங்க இப்போ அதுக்கெல்லாம் மிஷின் வந்துடுச்சு அதனால இன்னும் நல்லா தான் இருக்குது பாரம்பரிய முறையில் ஒன்றும் செய்ய முடிகிறது இல்லை இப்போது